எனக்கு ரொம்ப பிடித்த குழந்தை பருவ நினைவு அப்படீன்னா என்னோடய முதல் பிறந்தநாள் ஏன் அப்படீன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் மூணாவது வருஷம் கழிச்சு தான் பிறந்தேன் அதாவது நைன்ட்டி சிக்ஸில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மேரேஜ் ஆச்சு நான் வந்து டூ தௌசண்டில் பிறந்தேன் அதனால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி நான் தான் அதனால் என்னை வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக பார்த்தாங்க ரொம்ப பெருசாக பார்த்தாங்க ஏன் அப்படீன்னா ஏன் அப்படீன்னா அந்த கேர்ள் பேபி அப்படீங்கிறது ஏன்னா என்னோடய பெரியப்பாக்கு ரெண்டும் பசங்க எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பேபி நான் அப்படீங்கிறதுனால அது வந்து ரொம்ப க்ராண்டாக செலிபிரேட் பண்ணாங்க அந்த ஒரு மெமரி வந்து என்னால் மறக்கவே முடியாது அதுக்கப்றன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்து எடுத்தக் கூடிய போட்டோஸ்லாம் எங்கள் அப்பா அப்போ வந்து ரொம்ப பெரிசாக மொபைல்லாம் கிடையாது சின்ன மொபைல் தான் இருக்கும் நோக்கியா ஃபோனு அதில் எங்கள் அப்பா கேமரா ஃபோன் வச்சிருப்பாங்க அதில் அந்தக் குட்டிக் குட்டி மொபைலில் குட்டிக் குட்டி போட்டோஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும் என்னோடய பர்த்டே போட்டோலேயே வந்துட்டு நானும் எங்கள் அண்ணனும் இருக்கிற போட்டோ இருக்கும் அதாவது என்னோடய பெரியப்பா பசங்கள் ரெண்டு பேர் அந்த போட்டோலாம் எனக்கு வந்து இன்னமும் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்றம் என்னோடய காது குத்தும் போது எங்கள் மாமா எங்கள் அம்மா வீட்டு சைடுலேருந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க அங்கே வந்துட்டு எங்கள் மாமா மடியில் என்னை உக்கார வச்சு காது குத்தும் போது அந்த மெமரிலாம் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீசியஸ்ஸாக இருக்குது ஏன்னால் இப்போ மாமா எங்கள் மாமா இங்கே இல்லை ஃபாரினில் இருக்காங்க அவங்களோட பேசுகிறதே ரொம்ப ரேராக இருக்கறதுனால் அவங்களோடு அந்த மாதிரி இருந்த விஷயம் அதாவது அவங்களோடய ஜாலியாக பேசிட்டு சின்ன பசங்களாக இருக்கும் போது விளையாடுன விஷயோம்லாம் ரொம்ப மெமரபுலாக இருக்குது தென் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் டேஸ் அதாவது நான் ஒன் டு ஃபைவ் வந்து ப்ரைமரி ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து நான் வந்து ஒரு ஆவ்ரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் ஸ்போர்ட்ஸு கல்ச்சுரல் மீட்டு அந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதிலலாம் வந்துட்டு எடுக்கக்கூடிய போட்டோஸ்லாம் நான் இன்னும் மெமரபுலாக வச்சிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து இப்போவும் என்னோடய காண்டெக்ட்டில் வரையும் என் ஃப்ரெண்டு வினோதினினு ஒருத்தி இருக்காள் அவள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு அவளுக்கு மேரீட் ஆகி ஒரு குழந்த ப கேர்ள் பேபி இருக்குது அவளை பார்க்கும் போதும் எனக்கு இன்னும் எங்களோடய நானும் என் ஃப்ரெண்டும் இருந்த அந்த சைல்ட் மெமரி தான் எனக்கு ரொம்ப அடிக்கடி இமிடெட் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சின்ன வயதுன்னு இல்லாமல் நாங்கள் வளர்ந்தாலும் அந்தச் சின்ன வயசோடய மெமரிஸ் வந்து எங்களுக்குள்ள அப்பப்போ வந்துட்டு போகும் அவளை நான் வந்து மியாவ்னு தான் கூப்பிடுவேன் இப்போயும் அவள் வந்து அவளை பார்க்கும் போது எனக்கு அந்த மியாவ் அப்படீன்ற ஒரு ஸ்லாங் அந்த ஒரு வேர்டு தான் ஞாபகம் வரும் அந்த மாதிரி சின்னச் சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளோடய மெமரிஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்றம் என்னோடய ஸ்கூல் டேஸ் தாண்டி சிக்ஸ்த்து டு ட்வெல்த்து நான் வந்து என்னோடய ஹையர் ஸ்டடியை வந்து நான் எங்கே படித்தேன்னா ஆர் கே ஆர் ஸ்கூல் அப்படீன்னு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அதாவது ப்ரைமரி செக்ஷன் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாகவும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹையர் ஸ்டடிஸ் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படித்தேன் இது ரெண்டுத்துக்கும் எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது அந்த ப்ரைமரி ஸ்கூலில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய கற்றுக்கிட்டேன் அங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னால் என்னோடய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பார்த்தாங்க நான் இங்கே வந்து ரொம்ப ஒரு ஆவ்ரேஜ்ஜான ஸ்டூடெண்ட் தான் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் என்னோடய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வச்சு அவங்க என்னை வந்து பே வந்து எப்படி பார்த்தாங்கனா ஸ்கிலில் வச்சு பார்த்தாங்க எனக்குள்ளே என்ன ஸ்கில் இருக்குது அப்படீன்றத பார்த்தாங்க எனக்கு வந்து ஆர்ட் ரொம்ப பிடிக்குன்றதுனால ட்ராயிங் ஸ்கில் நிறைய இருந்துச்சு அதை வந்து என்க்ரேஜ் பண்ணுறதுக்கு கே எஸ் மேம் அப்படீன்றவங்க ஒருத்தங்க இருந்தாங்க சாந்தி டீச்சர்னு சொல்லுவோம் அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய ஆர்ட் சொல்லித்தர்றது டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயோம்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கப்றம் நான் இன்னும் லெவன்த்து ட்வெல்த்து அந்த மாதிரிலாம் போகும் போதுலாம் எனக்கு வந்து என்னோடய ஓல்டு மெமரிஸ் தான் அதிகமாக ஞாபகம் வந்துச்சு ரொம்ப ப்ரீஸியஸ் முமெண்ட் அப்படின்னா என்னோடய பர்த்டே சொல்லுவேன் அதுக்கப்றம் என்னோடய லைப்லையே ரொம்ப இம்பார்ட்டனாக நான் நினைக்கிறது எங்கள் அப்பா அம்மா அவங்களோடய மேரேஜ் டேவை நான் ஒன் இயர் செலிப்ரேட் பண்ணேன் அதாவது என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரி என்னோடய சின்ன வயசில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த டேவை என்னால் மறக்க முடியாது நான் எனக்கு வந்து அப்போ எந்த ஒரு விஷ்யம் விவரமும் தெரியலனாலும் அந்த டேவோடய பிக் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து நம்ம நம்ம வளர்ந்து இன்னும் செய்யணும் அப்படின்னு தோணிச்சு எங்கள் அம்மா அப்பாவை தாண்டி எங்கள் மாமா வந்து எனக்கு நிறைய எஜுகேஷன் பேஸஸில் நிறையா ஹெல்ப் பண்ணி இருக்காங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு தோணிச்சு அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் சம்திங்கில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிச்சுன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் அதுக்கப்புறம் இப்போ ஒரு தம்பி அவனையும் எப்படி பார்க்குறேன்னா அந் அவனோடய குழந்தைய குழந்த பருவத்தை பார்க்கும் போது எனக்கு என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் என்னோடய சைல்டு மெமரிஸ் தான் ஞாபகம் வரும் தென் என்னோடய ப்ர ப்ரைமரி ஸ்கூல்லேயும் சரி ஹையர் செகண்ட்ரி ஸ்கூல்லேயும் சரி என்னோடய ஸ்கில் பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய அந்த சைல்டிஸ்ஸான விஷயத்தெல்லாம் அவங்க வந்து திட்டாமல் அடிக்காமல் அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த விஷியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இப்போ டெய்லி காலேஜ் லைஃப் வரும் போதும் அந்த சின்னச் சின்ன பசங்களை பார்க்கும் போது எல்லாமே நம்மளோடய ஸ்கூல் மெமரிஸ் வந்து நமக்கு இண்டிமேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம எப்படிலாம் ஸ்கூல் போனோம் நம்ம வந்து எப்படிலாம் படித்தோம் அப்படின்னு ஸ்கூல் மெமரிஸை தாண்டி அந்த ப்ரைமரி செக்ஷனில் எல்கேஜி யுகேஜி அப்போலாம் வந்துட்டு ரொம்ப சின்னப்பிள்ளையா இருப்போம் அதெல்லாம் வந்து ஒரு கிடைக்க முடியாத ஒரு விஷயமா நமக்கு இருக்கும் அப்போ வந்து எனக்கு வந்து சைக்கிள் ட்ரைவ் எங்கள் மாமா வந்து சைக்கிளில் கூட்டிட்டு போவாங்க என் காலில் அடிப்பட்டபோது அங்கே வந்து உஷா மிஸ் அப்படீங்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க வந்து என்னோடய சைல்டு மெமரிலேருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னால் அவங்க வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு வருவாங்க வண்டியிலேருந்து தூக்கிட்டு வருவாங்க திரும்ப வேனில் தூக்கி கொண்டு விடுவாங்க அந்த மாதிரி சின்னச் சின்ன விஷயம் எல்லாமும் அவங்க எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சதுனால் அந்த மிஸ் வந்து எனக்கு என் சைல்ட்வுட்லேருந்தே இப்போ வரைக்கும் அவங்களை நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க என்னை பார்த்தா பேசுவாங்க நானும் அவங்களை பார்த்தா பேசுவேன் அந்த மாதிரி நிறையா விஷயம் ஷேர் பண்ணிப்போம் இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும் இப்போ இருக்கிற சுச்சிவேஷனில் ஆனால் அப்பயிலேருந்தே அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸுடாக இருந்ததுனால் அவங்க வந்து ரிலேட்டிவ் மாதிரி பேச ஆரம்பித்துட்டாங்க தென் அவங்களோடய சன் அண்டு டாட்டரும் என்னோடய ஃப்ரெண்ட் மாதிரி அதாவது கோசிஸ்டர் மாதிரி பேசுவாங்க அதுவும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதாவது அவங்களோடய க்ராஜுவேஷன் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் போகும்போது அந்த சைல்ட்வுட் மெமரிஸ் நாங்கள் சின்னப் பிள்ளையில் இப்படிலாம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்றத யோசிக்கும் போது நமக்கு வந்து இன்னும் நிறைய எப்படி சொல்கிறது நமக்கு வந்து என்ன பாசிட்டிவ் திங் தோணும் நம்ம சின்ன வயசில் அப்படி இருந்தோம் இப்போ வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது நமக்கு நிறையா அளவு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணுன்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா நம்மளோடய சைல்ட்வுட் மெமரியே நம்ம நினச்சு பார்ப்போம் அப்போ வந்து எவ்வளோ துருத்துருனு இருந்தோம் எப்படி வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வைபை வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம் அப்போ வந்துட்டு நம்மளோடய ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு எனர்ஜி வரும் நம்ம வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த விஷயத்த பண்ணணும் நம்ம இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டா முடிக்கணும் அதாவது இப்போ நான் போன செமஸ்டரில் கம்மியாக மார்க் எடுத்துவிட்டேன் அடுத்த செமஸ்டரில் நிறையா மார்க் எடுக்கணும் அப்படீங்கும் போது எனக்கு இன்னும் ஒரு க்ரோ அப் தேவைப்படுதுங்கும் போது நான் என்ன செய்வேன்னால் என்னோடய சைய்ல்ட்வுட் மெமரியை நினச்சுப்பேன் நம்ம வந்து சின்ன வயசில் அவ்வளோ துருத்துருனு இருந்தோம் எந்த ஒரு விஷயமும் லேஸியாக இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைச்சோம் அதே மாதிரி நம்ம பண்ணணும் அப்படீன்னு யோசிப்பேன் அதனால் யோசித்து யோசித்து பண்ணக்கூடாது லேஸியாகவும் பண்ணக்கூடாது நிறைய விஷயத்துல நம்ம திங்க் பண்ணி பண்ணணும் அதாவது எப்படீன்னா இது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக போயிடுமா அப்படீன்றதை யோசித்து அதுக்கு அப்புறமா நம்ம செய்யணும் எடுத்தோம் கவுழ்த்தோம் அப்படீன்றத வந்து நம்ம சைல்ட்வுட்டில் வேணால் பண்ணியிருக்கலாமே தவிர நம்ம சைல்ட்வுட் மெமரிஸை யூஸ் பண்ணி நம்ம அப்போ வந்து எப்படி இருந்தோம் அப்படிங்கறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும் சும்மா வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படீன்னு இல்லாமல் நம்மளோடய டெய்லி சைல்ட்வுட்டாக இருந்தாலும் சரி இப்போ வளர்ந்து வர ஸ்டேஜ்லியும் சரி நம்மளோடய சைல்ட்வுட் மெமரிஸ் அப்படீங்கிறது எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் அவங்களோடய க்ரோத்துக்கு அதாவது அவங்களோடய லைஃபில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பேஸஸில் இருந்தாலும் அதை டெவெலப் பண்ணுறதுக்கு நம்மளோடய சைல்ட்வுட்டில் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் நம்மளை வந்து இன்க்ரீஸ் நம்மளோடய லைஃபில் நம்மளை இன்னும் முன்னாடி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து